எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் என்ன கருவி பயன்படுத்துகிறோம் அப்படினா இந்த புல் செத்தி அப்புறம் வந்து மண்வெட்டி இந்த மாதிரி தான் பண்ணுவோம் பாறை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இப்போ ஏதாவது ஒரு செடி வைக்கணும் அப்படினா பாறையால் குழித்தோண்டி அதில் வைப்போம் புல் செத்தி மண்வெட்டியெலாம் வந்து இந்த தேவையில்லாத செடியை எடுக்கிறதுக்காக களை எடுக்கிறதுக்காக அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் மற்றப்படி சின்ன சின்ன புல்லா இருந்தால் அதை நாங்கள் கையிலே பிடுங்கிடுவோம் ரொம்ப கஷ்டமான வேர் இருக்குதுல்ல அதெலாம் வந்து இந்த புல் செத்தி மண்வெட்டியால் இப்படி செத்தி எடுத்துடுவோம் பாறையால் குத்தி குத்தி மண்வெட்டியால் மண்ணைவாரிப் போட்டு அந்த குழியை நோண்டுவோம் செடி வைக்கிறதுக்காக இவ்வளோ தான் நாங்கள் பயன்படுத்துகிற கருவி